வெளையாட் வீரர் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க உங்கள் பகுதியில் எத்தனை சிறப்பு விளையாட்டு மையங்கள் உள்ளது அப்டின்னு கேட்டிருக்காங்க எங்கள் ஊரில் வந்து சிறப்பு மையங்கள் அப்டின்னுலாம் ஒன்றும் இல்லை சும்மா காலி கிரௌண்டு இருக்கும் அந்த கிரௌண்டில் தான் போய் பசங்கள் விளையாடுவாங்க கபடி கிரிக்கெட்டு வாலிபால் த்ரோபால் இதெல்லாம் விளையாடுவாங்க எங்கள் ஊர் எங்க ஊரு எங்கள் ஊரில் அப்பறம் பக்கத்து ஊரில் அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய காலி கிரௌண்டுருக்கு அந்த மாதிரி இடத்துலதான் பசங்கள் மோஸ்ட்லி விளையாடுவாங்க அப்புறம் வெளையாட்றவங்களுக்கு வந்து வசதி என்னென்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பஞ்சாயத்துக்கு வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் கவுர்மெண்ட்டுலருந்து த்ரோபாலுக்கு வாலிபாலுக்கு தேவையான அந்த நெட்டு இதற்கு பால்லாம் வரும் அந்த பால் எல்லாம் அவங்க பஞ்சாயத்துலேருந்து நம்ம நமக்கு கொடுப்பாங்க கொடுத்து நம்ம நாங்கள் வந்து கிரௌண்டு இல்லாததனால செப்ரேட்டாக ஒரு கிரௌண்டு இல்லாததனால நாங்கள் அந்த காலி கிரௌண்டில் போய் யூஸ் பண்ணி விளையாடிப்போம் அந்த மாதிரிதான் இது வரைக்கும் பசங்கள் விளையாடிட்டு வர்றாங்க அப்பறம் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தான் பசங்கள் வந்து காலி கிரௌண்டில் தான் நிறைய விளையாடுவாங்க செப்ரேட்டாக சிறப்பு விளையாட்டு மையங்கள்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் ஏரியாவில்